எலெக்ஷன் டைம்மில் நாங்களான்னா வெளியில போனால் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க ஒரு டூர்மாரி போகணும்னு போனாக்கா அங்கே அங்கே கார் மடக்கிறது இங்கே கார் மடக்கிறது இன்னா எடுத்துன்னு போகறீங்க செக் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப எங்களுக்கு சிரமமாக இருக்குது அதோட எலெக்ஷன் ஓட்டு கேட்க வந்தாங்கனாக்கா அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லுறாங்க அப்புறம் ஜெயிச்சிட்டு போன பிறவு ஒன்றும் சொ செய்ய மாட்டுறாங்க காசு கொடுக்குறேன் இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன் வாங்க உங்களுக்கு புடவ வேணுன்னா ஒன்றுமே என்ன வேணுமோ மில்லை சொல்லிவிட்டு ஒன்றுமே செய்ய மாட்டுறாங்க அப்புறம் வராங்க என்ன வீடு ஏறி வந்து காலில் விழறேன் இந்தாங்க வெள்ளி விளக்கு வேணுமா உங்களுக்கு பைசா வேணுமா புடவ வேணுமா நக வேணுமா அப்படினு சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுக்கு கேட்டு துன்புறுத்துறாங்க நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு ஓட்டு போட போனாலும் அங்கே வெயிலில் நிற்கறதா இருக்குது ஒரு குடிதண்ணி கூட இல்லாமல் எங்களுக்கு கஷ்டப்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அரசாங்கம் ஒரு லைட் வசதி இருக்க மாட்டங்குது எங்கள் வீட்டில் தண்ணி இருக்கமாட்டது குடிநீருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்குறோம் இதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் எடுத்து செஞ்சாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும்